இப்போ நம்ம ஒரு ஆர்டரு இப்போ ஃபுட்டாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஆர்டரு எடுக்கிறோம் இப்போ ஸொமேட்டோ எடுத்துக்கோங்க ஸ்விகி எடுத்துக்கோங்க ஸ்விகில் வந்து இப்போ நம்ம ஒரு ஆர்டரு பண்ணுறோம் அதுக்கு வந்து கூப்பன் கார்டு மாரி ஒன்று தராங்க அதில் வந்து எதோ ஒரு சலுகை வருது நம்மளுக்கு ஒரு தள்ளுபடி மாதிரி சதவீதம் தள்ளுபடி அந்தமாதிரி எங்களுக்கு வருது அதே மாதிரி நம்ம இந்த ஆர்டரு ஃபஸ்ட்டு டைம் வருது திருப்பி நம்ம அதை திருப்பி ஆர்டரு பண்ணுறதுனால திருப்பி நம்மளுக்கு வரும் அதனால் இந்த ஆப் நான் ஏற்றி வச்சிக்கன்னு இது மாரி ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் ஒரு எதுனா ஒரு திங்ஸாக இருக்கட்டும் இப்போ ஆர்டரு பண்ணிணா அதுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும் அதனால் இது வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது திருப்பி ஆர்டர் செய்ய செய்ய நம்மளுக்கு விரும்புது விருப்பப்படுறோம் அதனால் இந்த இந்த கார்டு வந்து கூப்பன் கார்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம காசும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரியும் இருக்குது அதனால் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது